கிராமப்புறங்கள்லலாம் பார்த்துக்கிட்டிங்கனா நிறைய குறைகளை சொல்லிகிட்டு போகலாம் அவ்வளோ குறைகள் இருக்குது சரியா சரியான இது இருக்காது வைத்தியம்லாம் கவர்மெண்ட்டில் ஆஸ்பத்திரியில் டாக்டர்லாம் இருக்க மாட்டாங்க பிள்ளைங்கலாம் இப்போது ஜொரம் எதாவது வைத்தியம்லாம் பார்க்க மாட்டாங்க டாக்டர்ஸும் சரியாக வர மாட்டாங்க மாத்தரை மருந்தெல்லாம் கரெக்டாக இருக்காது நிறையா அதலாம் இருக்காது ஆக்சிஜன் கொடுக்குறதா இருந்தாலும் ஒன்று ரெண்டுதான் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பேத்துக்கு இருக்கா பத்து பதினஞ்சு பேர் வந்தால் இருக்காது ஒரு நாலு பேத்துக்கு ரெண்டு பேத்துக்குதான் இருக்கும் ஆக்சிஜனல்லாம் பெட்டெல்லாம் அவ்வளோவாக இதாக இருக்காது சீராக இருக்காது சுத்தமாக இருக்காது ஒரு நாலஞ்சு பேரு பெட்டில் இருப்பாங்க கீ பாதி பேர் கீழேதான் படுத்திருப்பாங்க அங்கங்க உட்காந்து இருப்பாங்க அதில் நிறையா பிள்ளைங்களுக்குலாம் வியாதி வரும் அப்பறம் வந்து கரண்டெல்லாம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கரண்டே இருக்காது மேல் இடத்துல போய் சொன்னாலும் கவர்மெண்ட்டில் போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யாராவது பெரிய அதிகாரிகளாக போய் சொன்னால்தான் கேட்பாங்க இந்த மாதிரியெல்லாம் கிராமத்துலலாம் நிறைய குறைகள் சொல்லிகிட்டே போகலாம் சொல்லிகிட்டே போகலாம்